இந்தியாவில் உணவுமுறை பொருள்கள் நமது பண்டைய கால மனிதர்கள் எப்படி சமைத்து உண்டு வாழ்ந்தார்களோ அதை தொன்றுதொட்டே நாம் பயன்படுத்தி வருகிறோம் தமிழ் நாட்டில் குறிப்பாக இரவில் வைத்த சோற்றில் நீர் ஊற்றி அதை காலையில் பருகுவது உடல் ஆரோக்கியம் தரும் அதை பழைய கஞ்சி சாதம் என்றாலும் என்றும் அழைப்பார்கள் மேலும் சீரகம் வெந்தயம் சுக்கு இது இது கசகசா ஏலக்காய் இது போன்ற ஒ இது போன்ற மசாலா சாமான்களும் நாம் பயன்படுத்திக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் நமது கீரைவகைகள் நன்கு பயன்படுத்தலாம் அத்திக்கீரை அகத்திக்கீரை துத்திக்கீரை இது போன்ற கீரை வகைகளும் நம் உடலுக்கு ஆரோக்கியங்கள் தரும் முருங்கைக்கீரை எல்லாம் ஆரோக்கியம் தரும் ஆரோக்கியம் தரக்கூடிய கீரை வகைகள் அதையும் நாம் பண்டையக்கால முறையிலேருந்து பயன்படுத்து வருகிறோம் மசாலாப் பொருட்கள் நாம் பேக்கிங் செய்து வரும் பாக்கெட்டுகளில் வரும் மசாலாச் சாமான்களை நாம் பயன்படுத்துவதில்லை நாம் அன்றாட வாழ்க்கையில் நமது கிச் கிச்சனில் இருக்கக்கூடிய சிறு சிறு தானியங்களை எடுத்து அரைத்து அதை மசாலா சாமானாக பயன்படுத்தி நமது குழம்பிலும் உணவிலும் சேர்த்து வருவதால் நமது உடல் மற்ற நா நாட்டிலயே காட்டிலும் நமது உடல் உடலும் மூளை வலிமையும் சிறப்புற்று இருக்குது என்பது என்னுடைய கருத்து மேலும் நமது கிச் நமது அடுப்பங்கரையில் இன்றும் நமது பாட்டிக் காலத்தில் இருக்கும் பழக்கம் இன்றும் நம்மிடம் இருக்கிறது எண்ணெய் எண்ணெய் எண்ணெயை எடுத்து கொண்டீர்னால் சமையலுக்கு தேவையான எண்ணெய்களை நாம் பாக்கெட்டிலில் வருவதை பயன்படுத்துவதைக் காட்டிலும் சுத்தமாக அரைக்கப்பட்ட செக்கில் அரைக் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகளை நாம் நமது கிச்சனில் பயன்படுத்து வருகிறோம் குறிப்பாக நாம் சமையலில் எண்ணெயில் பொரித்த அவியல் எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை காட்டிலும் நீராவி காட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு அது அப்பாற்படுத்துவுட்டு நீராவி காட்டப்பட்ட உணவு முறைகளை எடு எடுத்துக் நாம் உட்கொண்டு வருவதாலும் எடுத்துக்கொண்டு வருவதாலும் நமது உடல் ஆரோக்கியம் பெற்று வருகிறது என்பது நமது இப்போ பண்டையக் கால முறையிலிருந்து இருந்து வருகிறது என்பது இந்த இந்தியா நாட்டின் நமது நாட்டில் நமது நாட்டில் பண்டையக்கால உணவு முறைகளை பயன்படுத்து வருவதால் நமது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வருகிறது இதில் நமது சமூகங்களும் இதை காலங்காலமாக பயன்படுத்தி வருவதால் நமது பாரம்பரியம் காப்பாற்றப்படுகிறது